அது சாதிலாம் இங்கே பெருசாக இப்போது அவ்வளோவா இல்லை அதெல்லாம் ஓரளவு கொறைஞ்சிருக்கு அதாவது பெண் கல்வி இங்கே வந்து ரொம்பவே முன்னேறிக்கிட்டு வந்துட்டிருக்கு இனவெறி கொள்கையெல்லாம் எதிர்த்து போராடுனவர் வந்து நெல்சன் மண்டேலா சதி ஒழிப்பை வந்து அப்போவே பண்ணியாச்சு சதி ஒழிப்புன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரோட கணவர் இறந்துட்டாங்கன்னா அவங்க உடன்கட்டை ஏறி உடனே அவங்களும் இறந்து போய்விடுணுன்றத்தான் சதி ஒழிப்பு அது இப்போல்லாம் அந்த நடைமுறையில் இல்லை அதெல்லாம் எதிர்த்து நிறைய பேர் போராடி அந்த முழுவதுமாக தடை செஞ்சுட்டாங்க ஸோ